ஹலோ ஓலா கேப் ட்ரைவரா அண்ணா எங்கண்ணா இருக்கீங்கள் நான் இந்த லேண்ட்மார்க்கிட்டதான் நிற்குறேண்ணா நீங்கள் வர சொல்லியிருந்த அந்த பிக்கப் ட்ராப் பிக்கப் பண்ணுற இடத்துல போட்டிருந்தீங்கள்ல அங்கே தான் நின்றுக்கேண்ணா ஆமாங்கண்ணா ஒரு அரை மணிநேரமா நின்றுட்டு இருக்கேங்கண்ணா அட்ரஸ் மாறி போய்ட்டீங்களா எந்த இடத்துக்குண்ணா போனீங்கள் அண்ணா அது பக்கத்தில்தாண்ணா நானும் நிற்குறேண்ணா எதோ கடை பேர் சொல்லுங்கண்ணா கணபதி மளிகை கடைங்களா ஓகேங்கண்ணா நானும் அங்கேதான் வந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த இடத்துல நீங்கள் லேண்ட்மார்க் மட்டும் எனக்கு செண்ட் பண்ணி விடுங்கண்ணா வாட்ஸப்ல நான் அதை பார்த்துட்டு வந்தடுறேன் ஓகேங்கண்ணா அமிச்சுட்டீங்களா ஓகேங்கண்ணா நானும் அதே தெருவில் தான் நின்றுட்டு இருக்கேங்கண்ணா இங்கேயே வந்துருக்கலாம்லங்க சரிங்கண்ணா சரி அங்கேயே இருங்க நானே வரேன் சரிங்கண்ணா சரி வைக்கிறேண்ணா